ஹலோ மேடம் ஆ நாங்கள் வந்து போன வாரம் ஹாஸ்பிட்டல் வந்துயிருந்தோம் ஷுகர் டெஸ்ட்டுக்காக மேடம் ஸோ அது டோக்கன் நம்பர் ஃபோரு எ என்ன ரிசல்ட்டு எப்டி இருக்கு என்னோட ஷுகர் லெவல்ன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் மேடம் ம் ஓகே

ஓகே ஓ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓ ஓகே மேம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு அடிக்கடி மயக்கலாம் வருது ரொம்ப அதிகமாக பசிக்குது மேடம் இதெல்லாம் எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி நான் ஷுகரை வந்து சீக்கிரமாக குறைக்கிறது அந்த லெவல்லு ஓ ஓகே ம் ஓகே ஓகே ஓகே ஓகே மேம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ மேம்